ஹலோ சார் வணக்கம் சார் எந்த ஊருங்க சார் கிருஷ்ணகிரி ஓகே ஓகேங்க சார் உங்களுக்கு என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுங்க சார் சரிங்க சார் சரி சரிங்க சார்

இப்போ எங்கக்கிட்டே ரைஸ் வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லோ க்வாலிட்டியில் வேணும்ங்களா இல்லை ஹை க்வாலிட்டியில் வேணும்ங்களாங்க சார் க்வாலிட்டி ரைஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்மதி ரைஸ் இருக்குதுங்க சார் பெரும்பாலும் வந்து பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸுங்கலெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க ம் பாஸ்மதி ரைஸ் இருக்குது அதுக்கு கீழே வந்திங்கனாக்கா ஐயாரு எட்டு இருக்குது பொன்னி புலுங்கல் இருக்குது ஒரு கேஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது ரூபா ரேஞ்சு வரும்ங்க சார் நூற்றி நாற்பது புல்லெட்டு வந்து புல்லெட்டு வந்து உங்களுக்கு தொண்ணூறுபா கிட்டே வரும் சார் ஒரு கேஜி தொண்ணூறுபா ஆமாங்க சார் புல்லெட்டு தொண்ணூறுபா ஒரு சிப்பம் வந்து இருபத்தஞ்சி கேஜி வரும்ங்க சார் ஒரு சிப்பம் அது சாப்பாடு அரிசியில் வந்து பொன்னி புலுங்கல் இருக்குதுங்க சார் அதுலேயே வந்து ஆஃபாயில் ஃபுல்பாயில் இருக்குதுங்க சார் பச்சரிசி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாக்க கேஜி வந்து அறுபத்தஞ்சிருவா வரும்ங்க சார் ஒரு சிப்பம் நீங்கள் இருபத்தஞ்சி கேஜிக்குன்னு கணக்கு போட்டுக்கங்க அதில் உங்களுக்கு நீங்கள் நேரடியாக வந்து நீங்களே எடுத்துட்டு போகிற மாதிரி இருந்தால் ஒரு அஞ்சுருவா பண்ணி கொடுக்கலாம் சார் ஒரு கேஜிக்கு ரெகுலருனா ஒரு ஒரு நான் டெய்லி வேஜஸ் எடுக்குறீங்களாங்க சார் இல்லை வந்து மந்த்லி இதில் எடுக்குறீங்களா டெய்லி டெய்லியும் வந்து உங்களுக்கு எத்தனை சிப்பம் தேவைப்படுதுங்க சார் ஒரு சிப்பம் டெய்லியும் ஒரு சிப்பம் உங்களுக்கு தேவைப்படுது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு ட்வெண்ட்டி ஃபை கேஜி பேக் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு செவன் பர்சண்ட்டு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணலாம் வர்ற அமௌண்ட்டில் ஓகே தேங்க்யூ